அ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பாத்திங்கன்னா காடுகள் இருக்குது மலைகள் இருக்குது அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் வந்து பாத்திங்கனா விவசாயம் பண்ணுவாங்க காட்டுக்கும் போவாங்க ஆடு மாய்க் ஆடு மாடு மேய்க்கிறது இந்தமாதிரி சிறு சிறு வேலைகள் செய்வாங்க பெண்கள் பாத்திங்கனா நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போவாங்க இந்த களை வெட்டுறதுக்கு பயிர் நடுகிறதுக்கு பயிர் அறுக்கிறதுக்கு இந்தமாதிரி போவாங்க அண்டு வெறகுக்கும் போவாங்க காட்டில் பாத்திங்கனா பறவைகள் முயல் போன்ற நிறைய விலங்குகளும் இருக்குது எங்கள் வீட்டு கிட்ட பா பாத்திங்கனா நிறைய மரங்களும் இருக்குது வேப்ப மரம் இந்தமாதிரி நிறைய மரங்களும் இருக்குது தென்னை மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது எல்லா மரம் இருக்குது